குட் மார்னிங் மேம் ஆ இந்த காலேஜ் தான் மேம் நான் பிசிக்ஸ் டிப்பாட்மன்டில் படிச்சேன் ஆ இன்னிக்கு டிகிரி சர்டிஃபிகட் வாங்கியிருந்தன் மேம் அதில் என் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காயிருக்கு மேம் ஆ அது மாற்றி கொடுக்குணும் மேம் அதுக்கு என்னா மேம் புரோசிஜர் ஆ சரிங்க மேடம் ஆ ஓகே மேம் எனக் ஆ ஓகே மேம் நான் ஆ ஓகே மேம் நான் லாஸ்ட்டு அடுத்த வாரம் நான் எம்எஸ்சி போட்யிருக்கன் மேம் அதுக்கு மாற்றிட்டு வர சொல்லுறாங்க மேம் நீங்கள் கொஞ்சம் எனக்கு சீக்கரமாக பண்ணிக்கொடுத்துருங்க மேம்

ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஒரு ஃபிட்டின் டேஸில் வந்துருமா மேம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ